தமிழ் மொழி வந்து காலப்போக்கில் எப்படி மாறுனது அதை பற்றி சொல்கிறேன் எங்கள் தாத்தா காலத்துலெல்லாம் அப்போது தூய தமிழ் இப்போது வந்து நாங்கள் வந்து இப்போது நம்பராக இருக்கட்டும் நாங்கள் வந்து ஒன் அப்படினு சொல்கிறத அவங்க ஒன்று அப்படினு சொல்லுவாங்க இதேமாதிரி தான் எல்லாமே தூயதமிழ் பேசிகிட்டு இருந்தாங்க அப்போ அப்போ வந்து ஒரு வீட்டுக்கு ஒரு வீட்டுக்கு வந்து அழைச்சிட்டு வர்றாங்கனால் வாங்க வாங்க அப்படினு சொல்லமாட்டாங்க வாருங்கள் வாருங்கள் அப்படினு தான் சொல்லுவாங்க அது வந்து அப்படி தமிழ் மொழி அப்படி தான் பேசுவாங்க ஆனால் இப்போ காலப்போக்கில் எல்லாம் எல்லாத்துக்கும் மாறிடுச்சு இப்போ இங்கே வா இங்கே வாருங்கள் அப்படினு சொல்கிறதை இங்கே வாடா அப்படிங்ற இதுக்கு மாறிடுச்சு இங்கே வா அப்படிங்ற அளவுக்கு மாறிடுச்சு தமிழோட தமிழோட வந்து தாக்கம் வந்து அதிகமாகிடுச்சு தமிழோட தமிழோட தாக்கம் கம்மியாகி மற்ற லேங்குவேஜ் அதாவது இங்கிலீஷ் ஹிந்தி தெலுங்கு அந்தமாதிரி மொழியோடதெல்லாம் எல்லாம் கலைஞ்சு பிரெஞ்சு மொழியோட நம்ம தமிழும் கலந்து மலேசியன் தமிழும் கலந்து நம்ம பேசிகிட்டு இருக்கோம் ஆனால் நம்ம தாத்தா காலத்தில் பேசின தூய தமிழ் இப்போது வந்து எந்த விஷயத்தை பேசினாலும் சரி எங்கள் தாத்தா காலத்தில் உள்ள தூய தமிழ்மாதிரி இப்போ உள்ள தமிழ் வராது இப்போது வந்து என்னென்னா இப்போ ஒரு காலேஜ்ஜில் இப்போ காலேஜ்ஜில் படிக்கிறேன்னா அதில் ஃபுல்லாக ஆங்கிலம் தான் தமிழ்ங்றத்துக்கே இப்போ வேலை கிடையாது நான் வந்து எப்படினால் நான் தமிழ் வழி கல்வியை தான் படித்தேன் அப்படினால் ஒரு சிக்ஸ்த் டு டுவெல்த் வரைக்கும் தமிழ் வழி கல்வியில் தான் படித்தேன் படித்தப்ப என்னென்னா இப்போ வந்து நான் இங்கே காலேஜ் படிக்கிறப்போ இங்கிலீஷில் எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது அது ஏன்னால் ஆங்கிலத்தோடய ஆங்கிலம் வந்து அதிகமாகிடுச்சு ஆங்கிலத்தோடய ஆதிக்கம் அதிகமாகிடுச்சு தமிழ் வந்து ஒரு சென்டென்ஸ் அதாவது ஒரு ஒரு ஒரு குறிப்பு கூட எனக்கு தமிழ்ல கொடுக்கமாட்டாங்க எல்லாமே இங்கிலீஷில் தான் கொடுப்பாங்க அப்படி அப்படி ஆகிடுச்சு இப்போ இப்போ எல்லாம் ஆங்கிலம் எல்லாமே ஆங்கிலமாக இருக்குது அதாவது இங்கிலீஷ் இங்கிலீஷ் தான் இப்போ எல்லாமே இங்கிலீஷ் பிரெஞ்சு இங்கிலீஷ் அமெரிக்கன் இங்கிலீஷ் அந்தமாரி அந்தமாதிரி மாறி எல்லாமே இங்கிலீஷ்ஷாக தான் இருக்குது இப்போ எனக்கு தமிழ் மொழி வந்து இப்போ எங்கள் பக்கத்து வீட்டில் உள்ள பையன் என்ன சொல்கிறான்னா அவன் போய் அவனை தமிழ் மீடியத்தில் படிகிறா ஏன்டா இங்கிலீஷ் மீடியத்தில் படிக்கிறேன்னு கேட்டால் தமிழ் மீடியமெல்லாம் தமிழ்லாம் எனக்கு தெரியாது நான் இங்கிலீஷில் தான் படிப்பேன் அப்படினு சொல்கிறான் அப்போது தமிழ் மொழியோட ஆதிக்கம் ரொம்ப குறைஞ்சிடுச்சு அது குறைஞ்சது எது என்ன காரணம்னால் இப்போ நம்ம மக்கள் வந்து பேசுகிறதுக்கு என்ன காரணம் அது தான் அப்போது வந்து மக்கள் ரொம்ப கம்மி கம்மியாகி கிட்டாங்க தமிழ் பேசுகிறது கம்மி ஆக்கிட்டாங்க முன்னாடி எப்படி கேட்பாங்க இப்போ நம்ம டீயோடய பேர் வந்து டீன்னு சொல்கிறோம்ல அது வந்து தேநீர்னு சொல்வாங்க அதை அவன் இது பிரிட்டிஷ்காரன் வந்து நமக்கு டீன்னு சொன்னதில் இருந்து அதை டீன்னு தான் சொல்கிறோம் தமிழ்லையே டீன்னு தான் போடுகிறோம் ஆனால் அதோடய பேர் வந்து தேநீர் இப்போ நிறைய கடைகளில் பார்த்தீங்கனா தேநீர் விடுதி அப்படினு தான் இருக்கும் இப்போ நம்ம ஹோட்டல்னு சொல்கிறோம் அது வந்து ஹோட்டல் கிடையாது அது விடுதினு சொல்லுவோம் உணவு விடுதி அப்படினு சொல்லுவாங்க அதுதான் தமிழோட உண்மையான பேர் ஆனால் அவங்க வந்து சொல்கிறது என்னென்னா நம்ம இங்கிலீஷ்ஷூக்கு வந்ததுனால் இப்போது ஹோட்டல் இப்போ நிறைய இடத்தில் பார்த்தீங்கனா தமிழ்லையே ஹோட்டல்னு தான் எழுதி போடுகிறாங்களே தவிர உணவு விடுதி அப்படினு எழுத மாட்டாங்க நேராக தமிழ் அர்த்தம் உண்மையான தமிழ் அது கிடையாது ஆனால் நாம் தமிழ்னு நினைச்சிட்டு இருக்கோம் அதை காலப்போக்கில் மற்ற மொழி வந்து தமிழ் கலாச்சாரம் ரொம்ப குறைஞ்சுட்டு வருது இதை வந்து நான் இப்போது ஒரு பொருளுக்கு வந்து பஸ்சுனு சொல்கிற எல்லாம் பஸ்சுனு சொல்லுவாங்க ஆனால் அது தான் பஸ்னு எழுதி போடுகிறாங்க இப்போ நமக்கு பஸ் பாஸ் கொடுக்குறதுலே பஸ் பாஸ் அப்படினு தான் போடுகிறாங்க ஆனால் அதோடய பேர் வந்து பேருந்து அப்படினு சொல்லுவாங்க பேருந்து ஆனால் அதை நம்ம மறந்துவிட்டு வர்றோம் நம்ம முன் நம்ம வந்து நம்ம முன்னோர்கள் நமக்கு முன்னாடி உள்ளவங்கள் எதேமாதிரி பேசுனாங்களோ அதேமாதிரி இப்போ உள்ளவங்கள் யாருமே பேசலை தமிழ் மொழியை பற்றி இப்போ அதிக பேர் யாருமே பேசுகிறதே கிடையாது எல்லாமே பிரெஞ்சு கலந்த மொழி தான் இப்போது வந்து இந்தியாவோடய மொழி வந்து தமிழ் தமிழோடய இது இந்தி தான் அதிகமாக இருக்குது இந்தி இப்போ இந்தியில் தான் எல்லாம் நிறைய போஸ்டர் பார்த்தீங்கனாலே இந்தியில் தான் அடிக்கிறாங்க தமிழோட மொழி ஆதிக்கம் வந்து குறைஞ்சுட்டுருக்கு இது வந்து முழுக்க முழுக்க வந்து தவறான செயல் இது வந்து எப்படின்னால் எல்லா இடத்துலேயும் இப்போ இங்கிலீஸ் ஒரு இன்டர்வியூ அட்டன் பண்ணணும்னா ஒரு காலேஜ்ஜில் போய் ஒரு ரெஸ் ஒரு ரெஸ்யூம் கொடுக்கணும்னா ஒரு வேலைக்கு சேரணும்னால் எல்லாமே இங்கிலீஷ் தமிழே கிடையாது தமிழ்ல தெரி தமிழ்ல படிக்கிறது படிக்கவே வேண்டாம் அப்படினு சொல்கிறாங்க இப்போது அதனால் இங்கே இங்கிலீஸ் மொழியோட ஆதிக்கம் ரொம்ப அதிகமாகிட்டு இப்போது வந்து எந்த இடத்துக்கு போனாலும் ஒரு ஒரு ஒரு இன்டர்வியூக்கு போகணும்னா எங்கே போனாலும் இங்கிலீஷில் தான் கொஸ்டின் கேட்பாங்க அது வந்துட்டு தமிழ்ல பேசினாலே ஒரு யூஸ்சும் இல்லை அது அப்படி அப்படி போய்விடும் இப்போ தமிழ்ன்றதே நமக்கு கிடையாது அந்தமாதிரி ஆகிடுச்சு இப்போ அதுதான் சொ சொல்கிறப்ப எனக்கு இப்போ வந்து எனக்கு வந்து இங்கிலீஷ் தமிழ் நல்லா தெரியும் ஆனால் என்னை அங்கே இங்கிலீஷில் படிக்க கஷ்டப்பட்டு படிச்சுட்டு இருக்கேன் இங்கிலீஷில் ஃபுல்லாகவே இங்கிலீஷில் தான் இருக்கும் ஃபுல்லாகவே இங்கிலீஷ்ஷாக வந்ததுனால் எனக்கு தமிழ் மொழியோட ஆதிக்கம் வந்து குறைஞ்ச மாதிரி இருக்குது முன்னாடி இருந்தவங்களை இப்போ என்னென்ன மாறியிருக்குனு சொல்லணும்னால் முன்னாடி பேச்சு வழக்குல இப்போது பாதி கூ நம்ம பாதி கூட நம்ம தமிழை பேசவே இல்லை உதாரணத்துக்கு நிறைய சொல்லலாம் அதுக்கு இப்போ நம்ம சோப்பு சோப்புனு சொல்கிறோம் சோப்போடய உண்மையான தமிழ் பேர் யாருக்குமே தெரியாது அது வழலைக்கட்டி அப்படினு சொல்லுவாங்க அது கூட ஒரு ஒரு சினிமாவில் யாராவது சொல்லி தான் நமக்கு தெரியும் அதுமாதிரி அது யாராச்சும் ஒரு தமிழ் வாத்தியார் சொன்னால் தான் நமக்கு தெரியும் ஆனால் அதை சோப்பு சோப்புனு எல்லாேரும் சொல்கிறோம் இப்போ முன்னாடி வயதானவர்களே அதை அப்படி சொல்கிறத விட இப்போது சோப்புனு தான் அவங்க சொல்கிறாங்க அதுக்கு காரணம் இங்கிலீஸ் இங்கிலீஸ் இங்கிலீஷ்சோடய ஆதிக்கம் அதிகமாகிடுச்சு அதிகமானதுனால் தான் இப்போ தமிழ் தமிழ் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சுக்கிட்டே வருது நம்மளோடய கலாச்சாரம் எல்லாமே அப்படித்தான் தமிழ் பண் தமிழ் மறவர் பண்பாடில் இருந்து இப்போ நிறைய குறைஞ்சுட்டு வருது அதுக்கு காரணம் இங்கிலீஷ் இப்போ நமக்கு வந்து ஒரு மொபைல் மொபைல்னு சொல்ல மொபைல்னு சொல்கிறோம் மொபைலில் உள்ளது எல்லாமே இங்கிலீஷ் தான் தமிழ்ல உள்ள அப்ளிக்கேஷன் வைச்சாலும் நமக்கு தமிழே சில பேருக்கு புரியாது அது இங்கிலீஷில் தான் வச்சுருப்பாங்க நல்லா தமிழ் தெரிஞ்சவனாக இருந்தாலும் அது இங்கிலீஷில் தான் வச்சுருப்பாங்க ஏன்னால் இப்போது வந்து நமக்கு சாஃப்ட்வேர்ங்றது மென்பொருள் மென்பொருள்னால் யாருக்குமே தெரியாது சாஃப்ட்வேர்னால் இது ஒரு சாஃப்ட்வேர் அப்படினு எல்லாேருக்கும் தெரியும் அது தான் இப்போ இங்கிலீஷ்சோடய ஆதிக்கம் வந்து அதிகமாகிட்டு இருக்குது இப்போ நம்ம மொபைலில் எந்த ஒரு அப்ளிக்கேஷன்னாக இருந்தாலும் எல்லாமே இங்கிலீஷ் தான் தமிழ்ல ஒரு அப்ளிக்கேஷன் கூட இருக்காது அப்படி நம்ம தமிழ் அப்ளிக்கேஷன் போட்டாலும் அதுலேயும் மேலே இங்கிலீஷில் கீழே அதுக்குள்ள சென்டென்ஸ் குள்ளே இதை கொடுத்துட்டு தான் அப்ளிக்கேஷன் தமிழ் தமிழ் அர்த்தமே சொல்கிறாங்க இப்போ இங்கிலீஷில் உள்ள அர்த்தத்தையே தமிழ்ல எழுதுனா படிக்க முடியாது அதேமாதிரி தமிழ்ல உள்ள வார்த்தை இங்கிலீஷில் எழுதுனா படிக்க முடியும்னு நினைச்சிட்டு நிறைய பேர் வந்து இங்கிலீஷ்லேயே படிக்கிறாங்க நிறைய காலேஜ் எல்லா காலேஜ் ஹாஸ்பிட்டல் எல்லாத்துலேயும் இங்கிலீஸ் தான் தமிழன்றதே கிடையாது அதேமாதிரி தான் இருக்குது இப்போ அதனால் நம்ம முன்னோர்கள் பயன்படுத்தின ப பேசின மாதிரி நம்மளும் பேசினா தமிழ்ல வளர்க்க முடியும் இப்போது ஒரு இப்போது வந்து எப்படினால் ஒரு போர்டு நெடுஞ்சாலை துறை அப்படினு சொல்லிட்டு ஒரு போர்டு இருக்கும் அது நம்ம சைடு இப்போது தமிழ் இருந்தாலும் மற்ற சைடில் இங்கிலீஷில் தான் இருக்குது இங்கிலீஷில் வந்து இப்போது ஒரு ஊர் பேருக்கு போனாலே அது இங்கிலீஷில் போட்டு தமிழ்ல போட்டுடுறாங்க அந்தமாதிரி வந்துடுச்சு ஒரு கோயிலுக்கு போனால் அந்த கோயிலில் உள்ளதை ஃபர்ஸ்ட் தமிழ்ல இருந்தது இப்போது பக்கத்துலேயே இங்கிலீஷ் வந்துடுச்சு அடுத்து தமிழ் இருக்குமா என்னென்னே தெரியாது ஆனால் எல்லாேரும் தமிழ் தமிழ் தமிழ்னு சொல்லிகிட்டு இருக்கோம் ஆனால் தமிழ்ல வந்து அதிகமாக நம்ம பயன்படுத்துகிறது இல்லை இப்போது ஒரு பொருளோடய தமிழ் பேரெல்லாம் நமக்கு நிறைய தெரியமாட்டது ஆனால் தமிழ் பேர் அதுக்கு நிறையா இருக்குது நமக்கு தெரியலை எல்லாமே இங்கிலீஷ் நம்மளோடய அப்பா அம்மா அவங்களுக்கு தெரிஞ்ச தமிழ் கூட நமக்கு தெரியாது ஒரு ஒரு சென்டென்ஸ் தமிழ்ல எழுதுனா நிறைய பேர் காலேஜ் படிக்கிற பசங்களுக்கு படிக்க தெரியலை அதை இங்கிலீஷில் எழுதுனா படிச்சுடுறாங்க தமிழ்லனா படிக்கமாட்றாங்க